வெல்கம் மேம் வாங்க உட்காருங்க சொல்லுங்க

சொல்லுங்க சொல்லுங்க ஓகேங்க ஓகே ஆ இல்லை இப்போ எண்ட்ரன்ஸ் வைச்சுதான் எடுக்கிறேங்க மேம் ஆனால் வந்து இப்போ தமிழ் மீடியம்ன்னால் அவங்க வந்து திருப்பி பிக்கப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நாள் எடுக்கும் அதனால் வந்து எண்ட்ரன்ஸ் பார்த்துட்டு எண்ட்ரன்ஸ்சில் அவங்க மார்க் எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு பையனுடைய இது பார்த்துட்டுத்தான் எடுக்க முடியும் அதுதான் எண்ட்ரன்ஸ் உண்டு எங்கள் ஸ்கூலில் ஆனால் நீங்கள் எண்ட்ரன்ஸ் வர்ற டிவெண்டீன்த் எக்ஸாம் நடக்கப்போகுது நிறைய பிள்ளைங்கள் வந்திருக்கிறாங்க இந்த டைமு அதனால எண்ட்ரன்ஸ் வந்து ஒன்றே ஒன்றாதான் கன்டெக்ட் பண்ணப் போகிறோம் அது எண்ட்ரன்ஸ் நீங்கள் பாதி எண்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி ஒன் அல்லது டூ டேஸ்சிலே வந்து ரிசல்ட் வந்துடும் அதுக்கப்புறம் நாங்கள் உங்களை கூப்பிடுவோம் வந்துட்டு உங்கள் பையனோடய மார்க் நல்ல மார்க்கு தான் அது நீங்கள் என்ன குரூப் வந்து இது பண்ணுறீங்களோ அதுக்குத் தகுந்தமாதிரி அவங்க மார்க் எடுக்கிறதைப் பொறுத்து நாங்கள் இது பண்ணிக்குவோம் அட்மிஷன் போட்டுக்குவோம் ஆ இல்லை எல்லாமே எல்லா சப்ஜெக்ட்டுக்கு சேர்ந்துதான் வந்து எண்ட்ரன்ஸ் நடக்கும் அதில் வந்து அவர் எப்படி ஸ்கோர் பண்ணுறாருனு பார்த்துட்டு நீங்கள் கேட்குற குரூப் தருவோம் ஆ அதேமாதிரி இங்கே வந்து ஹாஸ்டல் இருக்குது ஹாஸ்டலில் நீங்கள் சேர்க்கிறனாலும் நீங்கள் சேர்க்கலாம் இல்லை எங்களுக்கு ஹாஸ்டல் வேண்டானாலேயும் ஓகே ஆனால் எல்லாமே இருக்குது நீங்கள் வந்து ஆபீஸ்சில் வந்து சார் இருக்கிறாங்க அவங்க கிட்டே நீங்கள் டீடைல்ஸ் கேட்டுக்கிட்டு நீங்கள் கேட்டுவிட்டு போய்விட்டீங்ன்னா அப்புறம் நீங்கள் எண்ட்ரன்ஸ் வந்து எக்ஸாம் எழுதிட்டு சொல்லுங்க ஆ ஓகே ஒன்றும் பிரச்சின இல்லைங்க ஆ ம் ஆ அது டீடைல்ஸ் வந்து ஆபீஸ்சில் தருவாங்க மேம் நீங்கள் போனீங்கன்னால் ஏன்னால் நிறையா பேர் இருக்கிறாங்க நாங்கள் ஒவ்வொருத்தருக்கும் நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறதுனால அட்மிஷன் நீங்கள் அங்கே போய் கேட்டீங்கன்னால் வந்து ஆபீஸ்சில் வந்து எல்லாம் சொல்லிவிடுவாங்க டீடைல்ஸ் அதேமாதிரி என்றைக்கி எக்ஸாம் நடக்குது நீங்கள் எப்போ வரணும் அப்படின்றது யூனிபார்ம் முதற்கொண்டு அவங்க சொல்லிவிடுவாங்க நீங்கள் போய் அங்கே கேட்டுக்கோங்க கேட்டுவிட்டு எக்ஸாம் நடக்கிற அன்றைக்கி நீங்கள் பிள்ளைய கூட்டு வந்தால்ப் போதும் ஓகே தேங்க் யூ வாங்க ம்